தமிழ்நாட்ல இருக்கிற ஊடகங்கள் வந்து மதத்திற்கும் ஆன்மீக ஆன்மீகத்திற்கும் தொடர்புடைய பிரச்சினைகள ரொம்ப அவ்வளவா வெளிக்காட்டுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏனால் வந்து இந்து மதத்தைப் பற்றியோ இல்லை மற்ற மதங்களைப் பற்றியோ தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து அவ்வளவா பெருசுப்படுத்துவது இல்லை என்ன இருக்கோ அதை காட்டுறாங்க அவ்வளோ தான் இப்போது கிறிஸ்மஸ் டைம்லன்னால் வேளாங்கண்ணி சர்ச் பற்றிக் காட்டுவாங்க இதுவே வந்து சித்தரை தா பொங்கல் திருவிழா தீ தீபாவளி அப்படின்னா மற்ற கோவில்கள் தான் ஹிந்து கோவில்களைப் பற்றிக் காட்டுவாங்க இதுவே ரம்ஜான் அப்படின்னா ரம்ஜான்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இவ்வள இவ்ளோ மொதல் அந்த பெரிய தலைவர்களெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சதைப் பற்றி சொல்லுவாங்கள் ரம்ஜான் எல்லோரும் எப்டி எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு செய்தியாக வெளியிடுவாங்க அதனால் வந்து நம்ம ஊடகங்கள் அவ்வளவா பிரச்சினைகளப் பெரிசா காட்டுறதும் இல்லை அதை எதுவும் பிரச்சனைகளாக பிரச்சனைகளாவும் எடுத்துக்கிறதும் இல்லை நல்லபடியாக தான் கையாள்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்